ஆ அண்ணா வணக்கம்ணா நான் இங்கே போர்பாளையத்திலிருந்து சுபாஸ்னு ஒருத்தர் பேசுறங்கண்ணா ஸ்விக்கி ஸ்விக்கி ஆப் மூலயமா உங்கள் ஃபுட் உங்கள் கடையில் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தண்ணா அதுக்கு பேமெண்ட்டு செண்ட் பண்றரப்போ செண்ட் ஆகலைணா சுற்றிட்டே இருந்துச்சு அப்புறம் எரர் காமிச்சுருச்சுங்கணா அதாணா பேமெண்ட் எப்படிண்ணா செட்டில் பண்ணுறதுன்னு பார்த்துட்டுருந்தோம் மொத்தம் நானூற்றி ஐம்பதுரூபா வந்திச்சுங்கணா அதானு எப்படிண்ணா பண்ணலாம் அப்படினு கேட்டேன் கேட்குறதுக்குதான ஃபோன் பண்ணுனேன் ஆ இன்னொரு நம்பர் இருக்காணா ஆ சரிங்கண்ணா அதை சொல்லுங்கண்ணா எப்படிண்ணா ஆ தொண்ணூற்றி மூணு நாற்பத்து அஞ்சு ம் பன்னெரெண்டு அறுபத்தி ரெண்டு ஆ எண்பதாங்கண்ணா ஆ சரிங்ணா இதுக்கு அமெளண்ட் போட்டுட்டரங்கணா ஆ சரிணா சரி ஓகேங்கண்ணா